அடுப்பில் வந்து முத சிலிண்ட்ர் கேஸ் வந்து ஓப்பன் பண்ணுனும் அப்புறம் பாத்திரத்த வந்து என்ன சமையல் செய்கிறமோ அந்த பாத்திரத்த பக்கத்தில் எடுத்து வச்சுகிட்டு அடுப்பு பற்ற வைக்கணும் பற்ற வச்சு அது மேல் வச்சிகிட்டு பக்கத்தில் வந்து ஆயில் துணியோ எண்ணெயோ அதாவது தீப்பெட்டியோ எதுவுமே இருக்கக்கூடாது அதே சமயத்தில் கிட்ட வந்து அந்த பொருள் வந்து நாம என்ன சமைக்கிறமோ அந்த பொருள் வந்து வேகந்தண்ணி நாம கிட்ட இருக்கணும் இல்லையின்னால் அது சீக்கிரம் வத்தி போயிடும் கெட்டு போயிடும் அவ்வளோ தான் அப்புறம் மறுபடி கப்புன்னு தீப்புடிச்சு எரிஞ்சு போயிடும் அதனால வந்து நாம உஷாராக வந்து கிட்டேருந்து அந்த அடுப்பு வேலைய முடிச்சிட்டு அப்பறம்தான் வெளியே வரணும் இல்லையின்னா ஃபையர் ஆகிரும் ஃபையர் ஆகிடுச்சுன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் ஆபத்தான நிலை உண்டாகிரும் அதனால நாம முன்னெச்சரிக்கையாக என்னென்ன செய்யணும் அதெல்லாம் செஞ்சிட்டு அப்பறம்தான் வெளியே வரணும் சமையல் கட்டு விட்டு ஓகே